ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக வெயில் ஜாஸ்த்தியாக இருக்குது வெய்ய காலத்தில் எல்லாம் வயலுக்கெல்லாம் தண்ணி விட மாட்டாங்க ரொம்ப காஞ்சு போயிடுது எந்த நடவு நட்டுனாவோ எதாவது செடிகள் வளர்த்துனாகோட வளர்த்த முடியாது காஞ்சு போயிடுது சீக்கிரம் அப்படியே மழை காலத்துலேயும் அதே மாதிரி தான் மழை வந்தாலும் அதிகமாக மழை பெய்யுதுங்க மழை பெஞ்சு வாழைகள் நாற்றுகள்லாம் நட்டுனோன்னால் அந்த குலை பிடிக்கிற டைமு காற்று வந்து அப்படியே சாஞ்சுருது எதுவுமே பண்ண முடியும் விவசாயிகள் எல்லாம் வேலைக்கு முடிகிறது இல்லை கூலி தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க க பருவ காலம் ரொம்ப மாற்றமாக இருக்குது